ஆ சொல்லுங்கள் ஆ சொல்லுமா என்ன ம் ஆமாங்க ஏன் என்னாச்சுங்க பத்து மணி வரைக்குன்னா என்னால் ஒர்க் பண்ண முடியாதுங்களே எனக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது புரியுதுமா ஆனால் நான் கொஞ்சம் வெளியே போகணும் அதனால் தான் சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வர்ற மாதிரி இருக்குதுமா ஆ புரியுதும்மா ஆனால் வந்து நீங்கள் வர்றது பத்து மணி ஆகும்னு சொல்கிறீங்களே ஆனால் நானும் வந்து வெளியே போகணும் இப்போ குழந்தையை பார்த்துக்கணுன்னா அப்புறோம் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும்ல அப்படிங்களா சரி இன்றைக்கு ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறீங்க சரி பார்த்து பண்ணுங்க ஆனால் கொஞ்சம் முன்னாடியே வர்ற மாதிரி பாருங்க ஆ சரிங்க ஸ்கூல்லே நான் போய் கூட்டிகிட்டு வரட்டுமா ஆ சரிங்க சரி நான் பார்த்துக் ஆ சரி நீங்கள் முன்னாடியே வர்ற மாதிரி பாருங்க ஏன்னால் பத்து மணி வரைக்குன்னா நான் கொஞ்சம் கஷ்டம் வெளியே போக வேண்டியது இருக்குது நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்குகிட்ட சரி சரிங்க ம் சரி நீங்கள் எதுக்கும் வந்து போயிட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டிங்கன்னா எங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுங்க ஆ சரி ஓகே ஆ சரி ஓகே ஆ சரிங்க